ஹலோ டிரைவரா ஆ அண்ண எட்டயபுரம் பேலஸ் வரைக்கும் போகணும் ஆ நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ம ரேஸ் கோர்சிலருந்து போகணுண்ண டைமிங் இங்கே ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு போல போகணும் ஆ ஆமாண்ண இன்றைக்கி இன்றைக்கிதான்ண இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிக்கு ஏசி தானே

எ எனக்கு ஏசி தான் வேணும் அப்புறம் போகிற வழியில கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும் ஆ எட்டயபுரம் போகிற வழியில இந்த டிமார்ட் இருக்கில்ல அங்கே போய்விட்டு கொஞ்சம் திங்க்ஸ்லாம் வாங்கணுண்ண ஆ ஒன் அ ஒன் அண்ட் ஆஃப் அவராகும் அண்ட் ஆஃப் அவராகும் ஆ ஆமாண்ண வெயிட்டிங் ரி ரிட்டன் கூப்பிட்டு வந்து விட்ருணும் பிக்கப்பிலருந்து வந் ஆ அதுக்கு தனியாக இல்லை இல்லை நீங்கள் எங்களை ரிட்டன் கூட்டிட்டு வரணும் ரிட்டன் வெயிட் பண்ணி எங்களை நீங்கள் ரிட்டன் ஆ ஆமாண்ண ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஆ ஆமாண்ண எங்களுக்கு குறைக்கலாம் மாட்டிங்களாண்ண சே சரிண்ண சரிண்ண சரிண்ண சரி சரி சரி சரிண்ண நான் உங்களுக்கு ஏதாச்சும் பே பண்ணவா இப்போ ஃபஸ்ட் அமௌண்ட்டு அட்வான்ஸாக ஆ சரிண்ண சரிண்ண நீங்கள் எங்களை பிக்கப் பண்ண பிக்கப் பண்ண வருவீங்கல்ல அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆ ஆமாம் அந்த இது சிலுவையார் கோயில்கிட்ட நீங்கள் எங்களை பிக்கப் பண்ணுறது ஆ சரிண்ண நீங்கள் எங்களை கூப்பிட வரதுக்கு முன்னாடியே நீங்கள் டீசல் அடித்துட்டு வந்துருங்கள் வண்டிக்கு ஆ ஆமாம் அதுக்குதான் நான் ஃபஸ்ட் அமௌண்ட்டே தௌசண்ட் பே பண்ணிடுறேன் உங்களுக்கு